நான் கிராமத்தில் வசித்து வருகிறேன் ஆதலால் நான் எவ்வித நீச்சல் பயிற்சியிலும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் எங்கள் கிராமத்தில் நீர் நிலைகள் ஏரி குளங்கள் போன்றவை உள்ளன நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து அக்குளங்களில் விளையாடுவேன் அப்பொழுது சிறிது சிறிது போட்டிகள் நடத்தி வருவோம் அப்போட்டிகளில் நீச்சல் பயிற்சி என்பது ஒரு போட்டியாக இருக்கிறது நாங்கள் இதற்காக நேரம் செலவிட்டு விளையாட மாட்டோம் நாங்கள் ஏரிகளுக்குச் செல்லும் போது இது ஒரு விளையாட்டாக இருக்கும் நாங்கள் அப்படி விளையாடும் போது நீச்சல் பயிற்சியில் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி விநாட் முப்பது வினாடிகளாக இருக் இருக்கும் ஆதலால் நாங்கள் இதை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துவிடுவோம்